மத எல்லாம் வேறு மத எல்லாம் இல்லை நான் முஸ்லீம்ஸ் ஸ்கூலில் தான் படிச்சேன் அங்கே நீங்கள் வேறு ஜாதி நாங்கள் வேறு ஜாதி அப்படிலாம் பிரிச்சி எல்லாம் பார்க்கிறது இல்லை நாங்கள் எந்த ஜாதின்னு கூட பார்க்காம ஒற்றுமையாகதான் இருப்போம் அதாவது ஜாதி மதம் பார்க்காம வேறுபாடு எதுவும் இல்லாம அவ்வளோ கேஸ்வலாக இருப்போம் புக்கில் படிச்சி இருப்போம் அவ்வளோ ஒற்றுமையாகதான் இருப்போம் எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சண்டையும் வராது